ஹலோ எங்கே இருந்து பேசுகிறிங்க ஆமாம் புவனா நர்சரி தான் நீங்கள் எங்கே இருந்து பேசுகிறிங்க உங்கள் பேர் என்ன எவ்வளோ செடி வேணும் எதுக்காக வேணும் கரெக்ட்டாக எவ்வளோ செடி வேணும் எதுக்காக வேணும்ன்னு சொல்கிறிங்ளா ஒரு செடியோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் மொத்தமாக வாங்கும் போது உங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செடி வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் வரும் அதில் இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை மேடம் நாங்கள் பார்த்து பண்ணுறோம் நீங்கள் எப்படி வாங்கிக்கிறிங்க வந்து பார்த்து வாங்கிக்கிறிங்களா இல்லை நாங்கள் டெலிவரி பண்ணட்டுமா ஓகே மேம் டெலிவரி சார்ஜ் உண்டு மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் எப்போ வரிங்க ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம்